தமிழில் பேசுகிற இடத்தில் சில இடங்கள் வெளி வெளி ஊருக்கு வெளி மாநிலங்களில் போய் வெளியேன்னு இங்கிலீஷ் பேசுகிற இடத்துல வந்து தமிழ் பேசும் போது நம்மளுக்கு சிரமமாக இருந்தது அப்போ வந்து எங்களுக்கு எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது சில இடத்துங்கள்ல வந்து தமிழ்களில் போய் கையெழுத்து போட்டாக்கா பேங்க்குலேயோ இல்லை வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் கையெழுத்துப் போட்டால் அது யா ஒரு என்னமோ தமிழில் கையெழுத்து போடுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இழிவானத்தனத்தில் வந்து பார்த்தாங்க அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சவாலுக்காக ஒரு இதாகவே இருந்தது